இப்போ தமிழ் மொழி படிக்கிறவங்களுக்கு தமிழ்லேயே நல்லா படிக்கணும் திடீர்னு இங்கிலீஷ் படிக்கணும்னு சொன்னால் இங்கிலீஷ் எல்லாம் படிக்கவே முடியாது வறுமை கோட்டடில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க ஒன்றும் செய்யவும் முடியாது இப்போ இங்கிலீஷ் மீடியம் குழந்தையே பிறந்தாலும் பிடிச்சாலும் இப்போ அதிக மக்கள் வந்து ஹிந்தி ஹிந்தி கற்றுக்கணும் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படி தான் வெளில பேசிட்டுருக்காங்க ஆனால் நம்ம தாய் மொழி தான் அருமையான மொழி இப்போ வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ் படி இங்கிலீஷ் மீடியமில் கொண்டு சேர்த்தா இங்கிலீஷ் மீடியமில் படிக்க முடியும் இல்லாதவன் என்ன செய்வான் தமிழ் மீடியமில் படிப்பான் அவனுக்கு எங்கே அங்கீகாரம் கிடைக்கிது மெயின் வந்து நமக்கு நம்மளுக்கு தாய்மொழி தான் மெயினான மெயின் அதுதாங்க சரிங்களா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறது ஹிந்தி படிக்கிறது அதெல்லாம் சும்மா வறுமை கோட்டில் இருக்கிறவுங்களுக்கு இப்படிதான் அது வந்து ஹிந்தி கத்துக்குறவங்களே ஹிந்தி கற்று ஹிந்தியில் தான் பேசிகிட்டு ஏன்னா தாய்மொழி வந்து உண்மையான மொழி வந்து தாய் மொழி தாங்க நம்ம சமஸ்கிருதம் போகிறாங்க திருச்சியில் இருக்காங்கள சமஸ்கிருதம் மொதே படிக்கிறாங்க சின்ன குழந்தையில இருந்து வராங்க அப்படியே திருச்சியிலேயே வச்சுருக்காங்க சாஸ்திரம் கீஸ்தரம் எல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கு பின்னால் வந்து ஹிந்தி கற்றுக்கறது இங்கிலீஷ் கற்றுக்கறது மொதே சமஸ்கிருதம் போயிடறாங்க எல்லா பக்கமும் போகிறாங்க வராங்க ஆனால் நம்ம வந்து தாய்மொழி வந்து உண்மையான மொழி ஒன்று நமக்கு ஒன்று தான் தாய்மொழியை எல்லாம் எப்போவும் விடாதிங்க எதுவுமே தாய்மொழி ஒன்று தான்